ஹலோ ஆ சரிங்கய்யா உங்களுக்கு எந்த மாதிரி புக் வேணும் ஓகேங்கய்யா அதெல்லாம் அதெல்லாம் வந்து மேலே செகேண்ட் ரோவில் ரெண்டாவது ரேக்கில் இருக்கும்

அது வந்து நீங்கள் மெம்பர்ஷிப்பு இருந்தால்தான் கொடுப்போம் அது வந்து மந்த்லி ஃபைவ் ருபீஸ் க பே பண்ணிணா போதும் நீங்கள் ஜாயின் பண்ணும் போது மட்டும் டுவென்ட்டி ருபீஸ் வந்து கொடுத்துட்டு உங்களோட நேம் டீடெயில்ஸெலாம் கொடுத்தா போதும் ஆ நீங்கள் எல்லா புக்கும் எடுத்துக்கலாங்கய்யா உங்களுக்கு என்ன வேணுமோ இது பண்ணுங்க ஆமாம் ஆமாம் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃபைனு விழும் அஞ்சு ரூபாய் உங்களுக்கு ஆ ஆமாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒ வேணுமென்னா இதில் ஜெராக்ஸ் கூட இருக்குது நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறது கூட எடுத்துக்கலாம் அதுன்னு இப்போதைக்கி ரெண்டு புக்குதான் கொடுப்போம்

ஆமாம் அய்யா நீங்கள் ஒரு ஆமாம் ஆ சரிங்கய்யா நீங்கள் எப்போ வேணாலும் புக்கு வந்து எடுத்துக்கோங்க ஆ எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு டீடெயில்ஸ் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு புக்கை எடுத்துக்கோங்க ஆ சரிங்கய்யா